அன்பு பவன் ஹோட்டல் கடைங்களா எங்களுக்கு சாப்பாடுகும் தேவைபடுதுங்க ஒரு பங்சன் வச்சுருக்கறோம் அந்த பங்சனுக்கு வந்து கிட்டதட்ட ஒரு ஐநூறு பேருக்கு தேவைபடுதுங்க குழந்தைங்க பெரியவைங்கலாம் வரதுனால எங்களுக்கு வர இருபத்தி ஏழு அந்தன்னக்கு வந்து தேவைபடுதுங்க அந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவங்களா இல்லை நாங்களே வந்து எடுத்துகிட்டு போகணுமா என்னென்ன ஐட்டன்னு சொல்லட்டுங்களா எங்களுக்கு சாப்பாடு ரசம் குழம்பு தயிர் இனிப்பு காரம் எல்லாமே வேணுங்க அதனுடைய வில வந்து எவ்வளவுன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக் தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு எப்படிங்றது பண்ணி தருவோங்க சாப்பாடு நூறுவாயிங்களா அப்படினா எங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஏழாய்ன்ரூவா வருங்களா எங்களுக்கு அந்த ஏழாய்ன்ரூவாயில் வந்து எதாவது கொஞ்சமாவது குறச்சி பண்ணி தருவிங்களா நாங்கள் மற்ற பக்கம் விசாரிகிறபொழுது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியுது நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் குறச்சி கொடுத்திங்கன்னா உங்ளுக்கு சவுரியமாக இருக்கு ஆனால் நீங்கள் அது என்னங்றதை கேட்டு சொல்லுங்கள் சரிங்க நாங்கள் எப்படி கொஞ்சம் குறச்சி நாங்கள் பண்ணித்தரங்க நீங்கள் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகாம எங்களுக்கு இருபத்தி ஏழாம்தேதி கொடுத்துருங்க எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் ஆககூடாதுங்க